இருக்குது சவால்கள் நிறையா இருக்குது இப்போது எதாவது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம மந்திக்கோ சினிமாவுக்கோ இப்போ நம்ம போகிறோம்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப செலவாகுது ரொம்ப ச செலவாகும் தான் அது உண்மை தான் ஆனால் வந்து ஆனால் இப்போது பஸ்ஸுக்குலாம் ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது இப்போது பஸ்ஸு வந்து ஒருமணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் அப்படிங்கும்பொழுது ஒன்று இல்லேனால் வந்து பஸ்ஸே அன்னிக்கி வந்து அந்த ஒரு ட்ரிப்பே வராமல் கூட போயிடலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுவே வந்து பைக் இருக்குறவங்க பணக்காரங்கனால் கூட இங்கே அசால்ட்டாக வந்து போயிடலாம் இப்போது இதுவே எங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பசங்க அப்படின்னா வந்து வந்து பைக் இருக்காது பணம் அந்தளவுக்கு இருக்காது பஸ்ஸுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும் அதனாலையே வந்து இந்த பஸ்ஸு வெயிட் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இரட்டிக்டிங் இரட்டேட்டான ஒரு விஷயம் அது பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ற அளவுக்கு ஒரு சில பேர்கிட்ட பொறுமை இருக்கும் ஆனால் அதே எங்களை மாதிரி ஒரு கிளாஸ் பொறுமை இருக்காது அதாவது ஆத்திர அவசரமாக இருக்கும் சீக்கிரம் படத்தை போட்டிருவாங்க இல்லேனால் பசங்க வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போய் அது ரொம்ப கடுப்பாக இருக்கும் அதனாலையே வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்றது அப்படிங்கிறதையே வந்து ஒரு கடுப்பேத்துகிற விஷயம் நம்ம மைண்டை வந்து ஒரு டென்ஷன்படுத்துகிற விஷயம் கடும் கோபத்தை கொண்ட கொண்டு வர ஒரு விஷயம் அது ஸோ வந்து டிராவலிங் டிராவலிங் அப்படின்னு போனாலே இந்த ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் வேறே வழியில்லை நம்ம தலையில் அதுதான் எழுதியிருக்கு அதனால இந்த விஷயம் நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்